எங்கள் ஊரு மளிகைக் கடையில் தேங்காய் பழம் அப்புறம் மளிகை ஜாமான்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ஆயிலு பவுடரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்சு அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய ஐடம்சுலா இருக்குது நான் அன்றாட தேவைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே அதில் கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கனா ரீசார்ஜ் ஃபோனுக்கு புதுசாக ஃபோன் ஃபோன் கவர்சு ரீசார்ஜு மெமரி கார்ட்சு இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சசரிஸ் பொருளும் கிடைக்கும் ஸோ சில டைம்ஸில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன மொபைல்ஸ் வந்து கீபேடு மொபைல்சும் அதுலேயே அங்கே இருக்குது அந்த மளிகைக் கடையில் எங்களுக்கு புதுசாக ஷாப்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க பக்கத்துலயே ஸோ அதுலயே அட்டாச்சடா இருக்கும் ஸோ அதுலேயே கிடைக்கும் அந்த மாதிரி பொருட்கள் கூட இப்போ ரீசன்டாக அதில் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா நான் பேரலா அதிகமாக பேச மாட்ட ஸோ ஏன் பேரம் பேச மாட்ட அப்படினா ஸோ சின்ன சின்ன ஷாப்ஸ்லயும் நம்ம போயி பேரம் பேச ஆரம்பிச்சோம் அப்படினா அவங்களும் அது மாதிரி நிறைய எம்ப்லாய்ஸ்லா போட்டு நமக்கு தேவையான பொருட்களை வேற இடத்துலருந்து வாங்கிட்டு வந்து அது இங்கே விற்குறதுனாலயும் ஸோ அதுக்கான அந்த காஸ்ட் ஆஃப் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ்னு சொல்லுவாங்கள் ஸோ அந்த மாதிரி இருககிறதுனாலயும் நான் நிறையா பேரால எதுவுமே பேச மாட்ட ஸோ பேரம் பேசி வாங்குற அளவுக்கு டெய்லி பெர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்தா அவங்களுக்கு லாபமே இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் அதிகமாக யாருட்டயும் பேரலாம் பேச மாட்ட ஸோ பணம் லேட்டரா செலுத்துவிங்களானு கேட்டீங்கன்னா இல்லை நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வாங்கிற பணத்துக்கு அப்போ அப்போயே பணத்தை கொடுத்துட்டு வந்துருவேன் சம் கேஸ் எதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருந்துச்சு இல்லனா ஒரு ஐநூறு ரூவாய்க்கு அறனூறு ரூபா இருந்துச்சுனா மட்டும் ஸோ சம் டைம்ஸ் என்கிட்ட ஒரு கையில் கார்டு கார்டு எடுத்துட்டுப்போல பணம் எடுத்துட்டுபோல அதுக்குப் பதிலா கார்டு இருக்கு சம் டைம்ஸ் எப்போயாவது டெக்னிக்கல் இஸ்ஸுஸ் எதாவது வந்துச்சு ஃபேஸ் பண்ணுனோம் அப்படினால் மட்டும் ஸோ நான் அப்புறமா பணம் தரேன்னு சொல்லுவ மத்தபடி நான் எப்போயுமே பணம் வாங்கி கொடுத்துட்டுதா நான் வந்து பண பொருளை வாங்கிட்டு வருவ